ஹலோ சொல்லுங்கள் சார் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் இருந்து ஆமாங்க சார் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் தான் சொல்லுங்கள் சரிங்க சார் நெட்வொர்க் பிஸின்னு வருதுங்களாம்மா சார் இப்போ உங்களோடய இல்லை இல்லைங்க சார் உங்கள் மொபைலில் இந்த ஃப்ளைட் மோட் ஆப்ஷன்லாம் இருக்குல்லைங்க சார் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிப் பாருங்கள் சார் சரிங்க சார் சரிங்க சார் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குதுங்களா இல்லைங்க சார் மொ மொபைலில் எதுவும் பிரச்சின அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா நெட்வொர்க் இஷ்யூ சரிங்க சார் உங்களுக்கு ஒரு வேலை ஃபோர் ஜி நீங்கள் என்ன டவர் சார் யூஸ் பண்ணுறீங்க த்ரீ ஜி ஃபோர் ஜி அந்த மாதிரி டவர் பயன்படுத்தறீங்களா ஃபோர் ஜி தான் பயன்படுத்தறீங்களா சார் உ உங்கள் பக்கம் இந்த ஃபைவ் ஜி அப்டேட்டு எதுவும் பண்ணாங்களா மொபைல்க்கு ஏன்னால் ஃபைவ் ஜி க்காக ஏதும் பண்ணாங்களா சார் அதாங்க சார் இப்போ எங்கள் பிஎஸ்என்எல் கம்பெனியில் ஃபைவ்ஜினால் ஓரளவுக்கு கிடைக்கும் அதுக்காக சொல்கிறேங்க சார் அதாங்க சார் எ எங்கள் கம்பெனியில் ஃபோர் ஜி கொஞ்சம் ப்ராப்ளம்தாங்க சார் அதை நாங்கள் ஏற்றுக்கறோம் உங்கள் நெட்வொர்க் சார் அப்படி பிரச்சின இருக்காதுங்களே அப்படி எதாவது பிரச்சினனா எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக பண்ணலாம் சார் நீங்கள் ஆஃபீஸில்வந்து கொஞ்சோம் பார்க்க முடியுங்களா நேரில் வாங்க ஏன்னால் இப்போ நீங்கள் ம் சரி வாங்க இல்லை நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ஸு மதுரை தாங்க சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள்ல ஏரியா லேண்ட் மார்க்கு அதில் இன்னோரு ஒரு ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளிதாங்க சார் நேரில் வந்து பாருங்கள் சார் உங்களுக்காக கண்டிப்பாக பண்ணித் தர்றோம் நெட்வொர்க் இஷ்யூ இதுக்கப்புறோம் வராதுங்க வராமல் பண்ணித் தர்றோம் ஆ வாங்க சார் பத்து மணிக்கு மேலே வாங்க ஏன்னால் பத்து மணிக்கு தான் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகும் அப்போ வந்து பாருங்கள் ஓகே சார் தேங்க் யூ சார்